செடியில் வந்து ரோஜாப்பூ செடி வச்சுருக்கோங்க வீட்ல செம்பருத்தி வச்சுருக்கோம் அப்புறம் மணி பால் மணி ப்ளாண்ட் செடி அது வச்சுருக்கோம் கத்தாழை வச்சுருக்கோம் அப்புறம் கற்பூரவள்ளி தழை வச்சுருக்கோம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து உரம்லாம் எதும் போடுறதில்லைங்க ஆட்டு சாணி வா ஆட்டு சாணி செம்மண் நான் அந்த காட்டு பக்கம் போனோம்னால் யார்கிட்டையாவது த தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னால் அவுங்கள்ட்ட அந்த செம்மண்ணெலாம் அவங்க நிறையா அந்த சாணி போட்டு உரம் போட்டு வச்சுருப்பாங்க அவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டோம்னால் அவங்க தருவாங்க அந்த அதோடைய மண் செம்மண் கொஞ்சம் ஆட்டு சாணி ஆடு வச்சுருக்காங்க நிறையா பேர் அவங்கள்ட்ட அந்த ஆட்டுடைய சாணி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதை அதையெல்லாம் கலந்து அதையே செடிக்கு போடுவோம் செடிக்கு அதுவே போட்டாலே போதும் வேறு எதுவுமே நம்ம இந்த உரம்லாம் வாங்கி போடணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது செம்மண்ணும் ஆட்டு சாணி இந்த மாட்டுடைய சாணி இதெல்லாம் நாம் நல்லா போட்டு அதுக்கு த அப்பப்போ தண்ணி ஊற்றிக்கிட்டு தெளிச்சு விட்டு காலைல நேரத்தில் எழுந்துருச்சி தண்ணி ஊற்றி தெளிச்சு பார்த்துக்கிட்டோம்னாலே நல்லா பூ நல்லா பூக்குது நல்லாவும் இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் மொட்டை மாடியில் அங்கே வச்சுருக்கோங்க அது நல்லா ரோஜா பூவும் பூக்குது கற்பூரவள்ளி தழையும் நல்லாயிருக்கு மணி ப்ளாண்ட்டு செடியும் நல்லா வருது அதுக்கு மண்ணு மோக் முக்கியம் எந்த மண்ணில் போடுறோங்கிறது தான் அதுக்கு நெனைச்ச மண்ணில் போட்டால் வராது அதுக்குன்னு ஒரு மண் அந்த செம்மண்ணுன்னு பார்த்தீங்கனா அது பார்த்தா வேரோடையே இருக்கும் அந்த மண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த காட்டு பக்கம் இருக்கிற அந்த மணலை எடுத்துகிட்டு வந்து போட்டோம்னால் எந்த செடி போட்டாலுமே மொளைச்சிக்கும் காட்டு மண்ணில் போட்டோம்னால் அது என்னது இந்த ரோட்டோரத்தில் இருக்கிற மண்ணெலாம் எடுத்துகிட்டு வந்து போட்டால் அது வராது காட்டு பக்கம் சகு பகுதியில் போய் ஒரு பையில் எடுத்துகிட்டு போய் நமக்கு தேவையான அளவு மண்ணை எடுத்துகிட்டு வந்து வச்சு போட்டு அதுக்கு இந்த சாணியோ அது ஏதா போட்டு நம்ம வளர்த்துனோம்னா போதும் நல்லா செடிக்கு இந்த ப்ரே தண்ணியெலாம் சாயங்காலத்துல அடிச்சு விடணும் தெளிச்சு விட்றத விட அடிச்சு விட்டோம்னா பாட்டிலில் ஊற்றி தண்ணி மேலே செடிக்கு அடிச்சு விட்டு கீழே மட்டும் தண்ணியை அந்த வேர் வெளியே வராத அளவுக்கு தண்ணியை ஊற்றி விட்டோம்னா போதும் இப்போ அந்த மாதிரி பண்ணிணாலே நல்லா பூ பூக்கும் நல்லா காயும் நல்லா காய்க்கும் நல்லாயிருக்கும் செடியும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு அது ரோஜாப்பூ செடி வளர்க்குறதுலாம் பிடிக்கும் வச்சுருக்கோம் நாங்கள் அதை